ஹலோ மேம் ஹலோ மேம் திஸ் இஸ் சத்தியா ஸ்டோரா ஆக்சுவலாக நான் ஒரு டிஷ் வாஷர் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு வந்துவிட்டு அதோட ஃபீச்சர்ஸ் பற்றியும் ப்ரைஸ் பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஓகே ஓகே இஃப் யு டோன்ட் மைன்ட் கொஞ்சம் அகைன் சொல்லுறீங்ளா ஓகே ஆமாம் ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே ம் ம்

ஓகே ஓகே மேம் இதோட ப்ரைசஸ்லாம் ஓகே ஓகே எக்ஸ்க்யூஸ் மீ மேம் தேர்ட்டின் ஆர் தேர்ட்டி தேர்ட்டின் ஆர் தேர்ட்டி பதிமூணா இல்லை முப்பதான்னு கேக்குறேன் ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் தென் இஎம்ஐ ஆஃபர் எதாச்சும் அதைப்பத்தி கொஞ்சம் டீட்டைல்ஸ்

ஓகே ஓகே ஓகே ம் ம் ஆமாம் ஆமாம் ம் ஒன் ஆர் ஒன் பாயிண்ட் ஃபை இயர்ஸா ஓகே இப்போ வந்துவிட்டு நான் ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்துவிட்டு எவ்வளோ உங்களுக்கு பே பண்ணுறா மாதிரி இருக்கும் ஓகே சரி ஓகே இப்போ நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த டீட்டைல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லையே ப்ரிஃபர் பண்ணுவீங்களா ஓகே ஓகே ஃபாட்டி டேஸா ஓகே ஓகே ம் ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே தேங்க் யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நான் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அகைன் காண்டக்ட் பண்ணுறேன் ஆ ஓகே ஆ